எப்போயுமே ஓடணும் உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம் அது மாதிரி ஓடிக் கொண்டே இருந்தாலும் உடம்பு ரொம்ப சீராக இருக்கும் ரத்தம் ஓட்டம் எல்லாம் நல்லா நன்றாகவே இருக்கும் ஓடுவது வந்து சும்மா கிடையாது நான் இன்ன வரையும் ஐயா நல்லா அதிகப்பட்சம் வந்து அஞ்சி க அஞ் ஐந்து கிலோ ஐந்து கிலோ மீட்டர் வரையும் நான் ஓடியிருக்கேன் ஐந்து கிலோ மீட்டரை இருபத்தி நாலு நிமிஷம் புள்ளி ரெண்டு செகண்டில் முடிச்சுருக்கேன் அது வந்து ஏன் அப்படி சொல்கிறேன்னா இது வந்து எல்லா கவுர்மெண்ட்டு எக்ஸாம்ஸ் மெயினாக வந்து ராணுவம் துணைராணுவம் அந்த மாதிரி பிரிவுகளுக்கு தேவைப்பட்ற ஒரு உடற்பயிற்சியாகவும் இருக்கிறது ரன்னிங் ரன்னிங்கில் வந்து எப்போயுமே வந்து ஸ்பீடாகவும் ஓடக் கூடாது ஸ்லோவாகவும் ஓடக் கூடாது மீடியம் ஸ்பீடில் போகணும் இதே நீங்கள் ஸ்ப்ரிண்ட்டு ஓடுறதா இருந்தால் வேகமாக ஓடணும் நூறு மீட்டர் நூறு மீட்ரு யார் உலக சாதனை படைச்சிருக்கானா உசேன் போல்டு படைச்சிருக்காரு எப்போயுமே அவர் தான் வந்து இன்ன வரையும் அவரை பீட் யாருமே பண்ணவேயில்ல அது மாரி ஓடுறப்ப வந்து உடம்ப ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கணும் உடம்ப லூஸாக வைச்சிக்கணும் ரொம்ப ஸ்டிஃப்ஃபாகவோ இதாக வச்சுக்கக் கூடாது லூஸாக வச்சுக்கணும் ஆனால் உடம்ப பார்க்க ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு சீராக நீங்கள் ஒட முடியும்